வங்கிகள் அல்லது காப்பீடு சேவைகளை வழங்கும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் யாவை இது எப்படினா நிறையா வந்துட்டு ப்ராஞ்சஸ் இருக்குது இப்போ வங்கிகளில் வந்துட்டு காப்பீடு திட்டங்கள்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டேட் பேங்க்கில் வந்துட்டு செய்வாங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ஸ்டேட் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு கனரா பேங்க்கு எஸ்பிஐ பேங்க்கு இந்தமாதிரி பேங்க்குலாம் வந்துட்டு நிறையா பாலிசிஸ் இப்போ எல்ஐசிலாம் போட்டால் லைஃப் இன்சூரன்ஸு அந்த பாலிசிக்குலாம் இப்போ மந்த் மந்த்து போயிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டினா அது வந்துட்டு நம்ம லைஃப்பில் இப்போ வந்துட்டு நமக்கு எதோ ஆக்சிடென்ட்டு அப்படினா நமக்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்துட்டு நமக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ வந்துட்டு இந்தமாதிரி இஎம்ஐ நிறையா தராங்க நிறையா லோன் ஸ்டெடிஸ் லோனு இந்தமாதிரிலாம் எஸ்பிஐயில் இந்தியன் பேங்க்லாம் வந்துட்டு நிறையா தருவாங்க படிப்புக்காக இந்தமாதிரி நிறையா விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது லைஃப்பில் ரொம்ப நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயக்கடன் இந்தமாதிரி நிறையா தருவாங்க நகைக்கடன் இந்தமாதிரி நமக்கு எதாவது ஒரு தேவைனா நம்ம அங்கே போயிட்டு இந்தமாதிரி கடன் வாங்கிக்கலாம் இந்தமாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நிறையா திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க பெண் உரிமை திட்டம் அப்படின் சொல்லிட்டு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்